எங்களோடய இடத்துல அதிகமான இறப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஹாஸ்ப்பிட்டல் வந்து இங்கே ஒன்னே ஒன்று தான் இருக்குது அந்த ஹாஸ்ப்பிட்டலும் சரியான வசதிகள் வந்து இல்லை ஏதாவது இப்போ பிரச்சினனா அங்கே போனோனா ஹாஸ்ப்பிட்டலுக்கு சரியான டிரீட்மென்ட் கிடைக்க மாட்டேங்குது பெரிய ஹாஸ்ப்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போனுனு சொல்கிறாங்க அதனால் இறப்புக்கான இது வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன ரீசன்னா எதாது ஆக்சிடென்ட் எதாது ஆச்சுனா அங்கே ஆம்புலன்ஸோடய ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்ட்டாக இருக்க மாட்டேங்குது ஆம்புலன்ஸ் வந்து லேட்டாக வரதுனால அதுக்குள்ள இறந்துடுறாங்க ஹாஸ்ப்பிட்டல் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளாறே நெக்ஸ்ட் எங்கள் இடத்துல வந்து குழந்தைங்களோட இறப்பு வந்து அதிகமாக இல்லை ஒரளவுக்கு தான் இருக்குது எதனால் வந்து குழந்தைகளோட இறப்பு இருக்குனா இங்கே சரியான வந்து பேபி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படி எதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சினனா நாங்கள் ஹாஸ்ப்பிட்டல் போனோனா நீங்கள் பெரிய ஹாஸ்ப்பிட்டல் தான் போகணும் இங்கே இதெலாம் பார்க்க முடியாதுனு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து குழந்தைங்களுக்கான தடுப்பூசியல்லாம் கரெக்ட்டாக தான் கிடைக்குது பிறந்ததிலிருந்து கரெக்ட்டாக எல்லா ஊசியுமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடுறாங்க அதில் எந்த பிரச்சினையும் இல்லை குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்துக்குறதுக்கு வந்து தாய் சேய் நலத்திட்டம்லா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கவர்ன்மெண்ட் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க